ஹலோ சத்யா ட்ராவல்ஸுங்களா நான் கொஞ்ச திருப்பதி போகணும் நைட் டைமுங்கிறதுனால கொஞ்சம் வண்டி கிடைக்குங்களா இப்போ இப்போ இப்போ ஃபோன் பண்ணிணா எத்தனை மணின்னு சொன்னால் வந்துடுவீங்களா இல்லை நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணணுங்களா சரிங்க நான் இப்போ கால் பண்ணுறங்க ஒரு அஞ்சு மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறங்க எத்தனை மணின்ட்டு சொல்கிறேன் நான் வீட்டில் எல்லாம் ரெடி ஆகிட்டு சொல்கிறங்க ஏன்னா நைட் டைமு போ முடியாது இல்லைங்களா அதனால் எனக்கு கொஞ்சம் வண்டி வேணும் நீங்கள் வரீங்களா வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க எனக்கு சரிங்க வந்துடுங்க நான் உங்களுக்கு அஞ்சு மணிக்கு கால் பண்ணுறங்க எனக்கு கொஞ்சம் லேட் பண்ணாமல் கொஞ்சம் கரெக்டாக வந்துடுங்க ஏன்னா ட்ரெயினை பிடிக்கணும் திருப்பதி போகிறதுக்கு அதனால் தாங்க கொஞ்சம் வந்துடுங்க ஆ சரிங்க